எங்கள் குழு கலாச்சார எண்ணிக்கைனால் முஸ்லீம் கிறிஸ்ட்டின் எல்லாத்துட்டேயுமே நாங்கள் பேசுவோம் ஃபிரெண்ட்ஸ் நாங்கள் காலேஜ் எல்லா ஒன்றாதா இருப்போம் நல்லா பேசிப்போம் வீட்லேயும் எல்லா பேசிப்பாங்க எதாவது ஃபங்ஷன்னால் அவங்க வருவாங்க நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம் இதுமாதிரி நிறையருக்கு ஏன்னால் நிறைய நாங்கள் பேசிப்போம் கிறிஸ்ட்டின் இந்து முஸ்லீம் அது மாதிரிலாம் எதுவும் நாங்கள் அந்த இது நாங்கள் வேறுபாடெலாம் நாங்கள் எதுவும் பண்ணிக்கல நாங்கள் எப்போயும் போல் நார்மலாக பேசுவோம் அவங்குளும் எப்போயும் போல் நார்மலாக பேசுவாங்க எங்கள் குள்ளே அந்த பாண்டிங் வந்து இருக்கும் எதுவும் நாங்கள் யூஸ் பண்ணிக்க மாட்டோம் எப்பவுமே அந்த ஒரேமாதிரியே நாங்கள் பேசுவது பண்ணுறது அதுமாரி ஒரு ஃபங்ஷன்னால் அவங்க எங்கள் வீட்டுக்கு வரது நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவது ஏன்னால் எல்லாமே நாங்கள் ஒரேமாதிரியாதான் இருப்போம் அதனால வந்து எதையும் நாங்கள் வெளிப்படுத்திக்க மாட்டோம் ஸோ அதனால் வந்து சொல்லணுனா அப்படி இவங்க தனியாக அவங்க தனியாக அப்படின்லாம் எதுவும் இல்லை நாங்கள் எப்பயுமே ஒருமாதிரிதான் இருப்போம் ஃபங்ஷன்னால் வந்துட்டு போவது பேசுவது எல்லாமே நார்மல் இந்து கிறிஸ்ட்டின் முஸ்லீம் அந்தமாதிரி எந்த வேறுபாடு வந்து எங்களுக்குள்ளே இருக்காது நாங்கள் எப்பயுமே ஒரு இதாகதான் இருப்போம் கலாச்சாரத்துக்கு வெளியே உள்ளவர் நீங்கள் அப்படிலாம் இல்லை அது நாங்கள் வந்து எப்பயுமே ஒருமாதிரிதான் இருக்கோம் ஏன்னால் எல்லாம் ஒரேமாதிரியே இருக்கிறது பேசுவது பண்ணுறது எல்லாம் சிரிக்கிறது எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கிறதுனால நாங்கள் வந்து மோஸ்லி அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல அதனால வந்து சொல்லணுனா நிறையா சொல்லாம் முஸ்லீம் அவங்க வந்து நாங்கள் பிரித்தெலாம் பார்க்க மாட்டோம் வீட்லேயும் எல்லாம் பேசிப்பாங்க அவங்குளும் நல்லா பேசிப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ் எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாமே நல்லா பேசிப்பாங்க அதனால வந்து எதுவும் மோஸ்லி இருக்காது அந்த வேறுபாடு அந்த இதுவே இருக்காது அப்படின்னு சொல்கிறேனா அந்த வேறுபாடே இருக்காது மோஸ்லி நாங்கெலாம் ஜாலியாகதான் இருப்போம் பேசிப்போம் சிரிச்சிப்போம் அதுமாதிரி வந்து விளாடுற இது வந்து நம்ம சொல்லலாம் நிறையருக்கு பேசுகிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நம்ம நிறையா சொல்லலாம் அதுமாதிரி வந்து சொல்லிகிட்ருக்குலாம்